ஆ ஹலோ மேம் ப்ரின்ஸ்பல் மேமா மேம் நான் வந்து நம்ம காலேஜ்ல பிகாம் செகண்ட் இயர் படிச்சிட்டுருக்கேன் மேம் நம்ம காலேஜ் கேம்பஸில் வந்து தண்ணி க்ளீனாக வரமாட்டேங்குது மேம் ட்ரிங்கிங் வாட்டர் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் சொல்லுறேன் மேம் தேங்க் யூ மேம்